எங்கள் பகுதியில் பார்த்தீங்கனா நிறையா காலேஜ் இருக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் நான் வந்து கோபி ஆர்ட்ஸில் தான் படித்தேன் படிச்சுட்டு இருக்கேன் யூஜி பிஜி எல்லாம் அங்கேதான் பண்ணிகிட்டு இருக்கேன் கோபி ஆர்ட்ஸ் வந்து எல்லோருமே எங்கெங்கிருந்தோ கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அந்த கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சையின்ஸ் காலேஜ் அதேமாதிரி பிகேஆர் மகளிர் காலேஜ் அது வந்து வெறும் பெண்கள் மட்டும் படிக்கக் கூடிய ஒரு காலேஜ் அங்கே வந்து அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்கு அப்றம் இன்னும் பாத்தோம்னா வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சையின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அதல்லாம் இருக்கு அங்கே என் ஃபிரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதுவுமில்லாமல் என் தங்கச்சி கூட அங்கேதான் படிச்சுட்டுருக்கா அங்கே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சையின்ஸ் ஓட இல்லாமல் மெடிக்கல் சம்மந்தமாக அதுமாதிரி இருக்கு என் தங்கச்சி வந்து அங்கே பாரா மெடிக்கல் படிச்சுட்டுருக்கா